நாங்கள் படிக்கும்போதும் ஓவிய கிளாஸுக்கு போயிருந்தோங்க அப்பல்லாம் வந்து எங்களுக்கு ஓவியம் வரையிறதுக்கு எந்த ஒரு விதமான இதுவும் இல்லை அப்பல்லாம் மணல் தான் மணலில் வந்து ஓவியம் வரைஞ்சி காண்மிப்பாங்க நாங்களும் அதே மாதிரி செய்வோம் அதுக்கும் பிற்பாடு கொஞ்ச நாள் கழித்து நாங்கள் ஓவியம் வரைஞ்சி அதன் மூலிமா ஆனா ஆவன்னா இப்படியெல்லான் எழுதி எல்லாம் படித்து கொஞ்சம் அப்படியே நாளுக்கு நாள் அனுபவத்தை கொண்டு வந்துட்டங்க இன்றைக்கி காலக் கட்டத்துக்கு வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா இன்றைக்கி எல்லாம் வந்து நிறையா மாடல் வந்துருச்சு நிறையா இது வரைகிறளவுக்கு நல்லா நிறையா ஐட்டங்கள் வந்துருச்சு அதனால் வந்து என்ன அப்படின்னா எங்கள் பசங்க பேரக் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நாங்கள் ஓரளவுக்கு பழைய அனுபவத்தை வச்சி நாங்கள் உங்களுக்கு சொல்லித் தரோம்